எங்கள் அக்கா பொண்ணு பன்னெண்டாவது படிச்சிட்டுருக்கறா அவளுக்கு வந்து பன்னெண்டாவது முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வீட்டில் நினைக்கிறாங்க ஆனால் எங்கள் அக்கா பொண்ணோட எயிம் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்ருக்கறா அது வந்து அவங்கக்கிட்ட போய் பேசினேன் பன்னெண்டாவது முடிச்சோடனே கல்யாணம் பண்ணால் அவளுக்கு வந்து வயசு பதினேழு தான் ஆகுது பதினெட்டு வயசு அவள் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அப்போ தான் வந்து அவளுக்கு மனசில் தைரியமும் உடல் அளவில் நல்லா வலுவும் இருக்கும்னு நான் சொல்லி புரிய வைச்சி அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை அவங்க வேண்டாம் சரி அவள் காலேஜு முடிச்சதுக்கப்புறமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் ஒரு பொம்பளை பிள்ள படிக்கணுன்னாலே இப்போ ஏஜ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டா அட்டன் பண்ணிவிட்டாங்க அதனால வந்து போதும் இந்த பொண்ணு படித்தது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அதனால படித்து என்ன பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க அதேமாதிரி பன்னெண்டாவது முடித்ததுக்கப்புறமா போதும் பொம்பளை பிள்ள அவ்வளோ தூரம் படித்து என்ன பண்ண போகிறா அடுத்த வீட்டுக்கு போகிற பிள்ள தானே படித்து என்ன புரோஜனம் பையனை படிக்க வைச்சா கூட நம்மள கடைசி காலத்தில் சம்பாரித்து நம்மள பார்ப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் பொம்பளை பிள்ள படிக்க கூடாதா பொம்பளை பிள்ள படித்து இந்த வீட்டை பார்த்துக்க மாட்டாங்களா அப்பா அம்மா பார்த்துக்க மாட்டாங்களா ஒரு பெண் படித்தா அந்த வீட்டையே அந்த பெண்ணால நிர்வகிக்க முடியும் அடுத்த தலைமுறையும் அவங்கள வந்து படிக்க வைக்க முடியும் பொம்பளை பிள்ள படிக்க வைக்கணுன்னாலே ரொம்ப வீட்டில் சிரமமாக தான் இருக்குது